ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு நாலு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஆறு நாற்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரம்